நம்ம ஒன்று நான் ஒன்றும் பொழுதுக்கும் பாடிக்கிட்டு இருக்கிற வேலை பாடிக்கிட்டு இருக்கிறது பாடுறது வந்து என்னோடய வேலை கிடையாது எனக்கு பாடுறது பிடிக்கும் அவ்வளோதான் நான் எங்கே வேலையில் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் பள்ளிக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து எப்படியுமே வீட்டுக்கு வந்து நான் வந்து தனி ரோட்டில் போகிறப்ப எஃப்எம்மில் எங்கேயோ போகிறப்ப ரேடியோ டேப்ரிகார்டில் பாட்டு ஓடுது அப்படினா ஒரு நிமிடம் நின்று அதை கேட்டுவிட்டு போவேன் அப்படி இல்லை அப்படினா எப்பமே வீட்டில் வந்து எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும் எஃப்எம் எஃப்எம்மில் அதை பாட்டை பாட்டை வந்து படத்தில் பார்த்து டிவியில் கேட்டதை விட என்னுடைய வாழ்நாளில் அதிகமாக நான் வந்து விரும்பி கேட்குற இடம் இடமா இருக்கட்டும் பாட்டு ஆகட்டும் அது வந்து எஃப்எம்மில் தான் ஹலோ எஃப்எம் சூர்யன் எஃப்எம் அந்த அந்தமாதிரி எஃப்எம்மில் தான் வந்து நான் அதிகமாக பா பாட்டுகள்லான் கேட்பேன் அந்த பாட்டோடய கருத்துகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட அதெல்லாம் கேட்குறது எஃப்எம்மில் பாட்டுதான் நான் அதிகமாக கேட்பேன் எங்கே பாட்டு கேட்டாலும் அங்கே நின்று நான் கண்டிப்பாக பாடுவேன் பா ஏன்னா பாடு பாடுதல் அப்படிங்குறது வந்து அது ஒரு கலை அது வந்து தெரியுதோ தெரியலியோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்டால் அந்த லிரிக்ஸ் வரப்போ நமக்கு ஆட்டோமெட்டிக்காக நம்ம உதடுகள் வந்து முணுமுணுக்க முணுமுணுக்க ஆரம்மிச்சிடும் ஃபிரீயாக இருக்கணும் அப்படினா நான் எஃப்எம் வீட்டில் ஃபிரீயாக இருக்கிறேன் என் ஃபிரீயாக இருந்தாலும் சரி எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வீட்டில் வந்து எப்பயுமே பாட்டு எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ப எஃப்எம் ஓடுறப்ப அந்த பாட்டோடு சேர்ந்து என்னோடய வே வேலைகள் ஆகுது வேலைஆனாலும் சரி ஆவாட்டியும் சரி நான் பாடிக்கிட்டே இருப்பேன் அதனால என்னோடய வேலைகளும் ஆகிடும் பாடுறதும் வந்து எனக்கு பிடிக்கிறதுனால நான் பாட்டு பாடுகிற மாதிரி ஆகிடிச்சு மெனக்கெட்டு தனியாக உட்காந்து நான் கிளாஸ் போய் அதலாம் கத்துக்கலை பாடுவேன் சும்மா வீட்டில் எப்பவும் போல் சேர்ந்து பாடுவேன் எஃப்எம் நிப்பாட்டிட்டேன் எதோ ஒரு நேரம் சங்கடமாக இருக்கிறேன் அப்படினா நான் பாட்டுல பாட்டு பாடிக்கிட்டு என்னோடய வேலைகளை பார்ப்பேன் அந்த அதுதான் அவ்வளோதான் மற்றபடி மெனக்கட்டு பாடுறது நான் பாடியேதான் ஆகணும் அந்தமாதிரிலான் கிடையாது எந்த வேலை இல்லை எந்த வேலை செய்கிறனோ அந்த நேரத்தில் பாடு அந்த நேரத்தில் அந்தந்த வேலயை பார்த்துட்டு பாட்டையும் பாடிக்கிட்டிருப்பேன்